பாரம்பரிய உணவு என்றால் நாங்கெல்லாம் சிறுசாக இருக்கையில் அதாவது கேழ்வரகு சோளம் கம்பு இதுமாதிரி உணவுகளை தான் எங்கள் அம்மா அப்பால்லாம் எங்களுக்கு சமைத்து கொடுத்தாங்க நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் அது நல்ல ஆரோக்கியமான உணவு அது விறகடுப்பில் தான் வச்சு எல்லாமே மண்பானையில் வச்சு செய்வாங்க நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் இப்பொழுதெல்லாம் அரிசி சாதம் வந்ததனால் எல்லாத்துக்குமே நோய் அது இதுன்னு கொஞ்சம் முடியல அந்த உணவு இருந்தால் இன்னும் நல்லா மக்கள் நலமாக வாழ்வாங்க